கிராமப்புறங்களில் அரசு நிர்வாகத்தில் வந்து அதிகமாக எந்த குறையும் இல்லை ஒரு சின்னச்சின்ன குறதா இருக்கு பொது சேவைகள் வந்து இருக்கு அதிகமாக எதுவும் பண்ணுறது இல்லை சுற்றுசூழல் வந்து ஒரளவுக்கு சீரழியிது நல்லாவே சீரழியிது சீரழியிதுன்னு தான் சொல்லலாம் சுகாதார ஏற்ற தாழ்வுகளும் அதேமாதிரி இருக்கு இந்தமாதிரி ஊர் ஊருக்கு நல்லா கொசு மருந்தடிக்கிறது இந்தமாதிரி எல்லாம் எதுவும் பண்ணனும் அது எதுவும் பண்ணமாட்டேன்னு இருக்கிறாங்கே